ஆ சார் வணக்கம் சார் இது ட்ராவல்ஸ் அதனுடைய ஏஜென்ட் தானே சார் ஆ சார் இங்கே சேலத்துலேருந்து ஆமாங்க சார் இங்கே சேலத்துலேருந்து பேசுகிறோம் சார் இது ஒரு டூரிஸ்ட் இது போகிறதுக்கு கொஞ்சம் வீக் எண்டில் நம்மளுக்கு ட்ராவலுக்கு இது கிடைக்குமா சார் சார் ஒரு ஏற்காடு ஏற்காடு இதுமாதிரி வந்து பார்த்தோனா போகிற மாதிரி சார்

ஆ ஆ ஆ சரி சார் அதுதான் சார் இப்போ வீக் எண்டில் கிடைக்குமாதான் சார் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம் ஆ ஆ

ஓகே ஓகே சார் சார் இப்போ ஃபுட்டு இதெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்குலாம் வந்து நீங்களே இது ப அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா அதுக்கு அமௌண்ட்டு தனியாக பே பண்ணும் ம் அப்படிங்களா ஆமாமாங்க ஆ

ம் ம் சரி ம் ம் ம் ஆ ம் இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஏனால் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டால் கொஞ்சம் நல்ல சேஃப்டியாக இருக்கும் ஏனால் காரம் சேராது ஒவ்வொருத்தருக்கு அதனால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ம் ம் ஆ ஆ ஆமாம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஓகே ஓகே ஓகே சார் சார் நாங்கள் வந்து கால் பண்ணுறேன் சார் அந்த இதில் வந்து நான் புக் பண்ணிட்டு இது சொல்கிறேன் சார் உங்களுக்கு ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே தேங்க் யூ சார் ஆ